வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் நல்லாயிருக்கீங்களா நல்லாயிருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது எந்த வாரத்தில் சொல்கிறீங்க இது இப்போ இப்போ வாங்கினது சொன்னீங் சொல்லுங்க எந்த வாரம் டிஏபி தான் டிஏபி தான் டிஏபி தான் அடியில் போட்டோம் அடியில் போட்டோம் அது நல்லாயிருக்கும் அருமையான அருமையான மருந்துங்க அருமை அருமையான மருந்து அருமையான மருந்து அது அது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அது நல்ல நல்ல நல்ல நல்ல ரிசல்ட்டு அருமையான ரிசல்ட்டு அருமையான மருந்து அதுவும் அருமையான அதுவும் அருமையான மருந்துங்க மத்தவன்லாம் நான் உங்கள்ட்ட வாங்கிட்டுப்போய் ஒரே ட்ரிப்பு தான் அடித்தேன் இருபது நாள் வரைக்கும் இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் அதுக்கு எதுவும் கெடுதல் வரல மற்ற ஆளுங்கள்லாம் ரெண்டு ட்ரிப்பு வேறு மருந்து என்னென்ன மருந்து வாங்கி அடித்தாங்களோ அவங்கள்லாம் ரெண்டு ட்ரிப்பு அடித்தாங்க சொல்லப் போனால் நம்மளுது அருமையான மருந்துங்க இருபது நாளைக்கு வரைக்கும் ஒன்றும் கெடுதலும் வரல எதுவும் நல்லா நல்லா இருக்குது அருமையான மருந்து ஒன்றும் இப்போ இப்போ பிரச்சனை இல்லை இப்போதான் ஆர்ஓசி வரப்போகுது இன்னும் பத்து பதினைஞ்சு நாளில் அறுவடைக்கு வந்துடும் அதை அப்புறம் எது நீங்கள் நான் வந்து வந்து கடையில் மணியெல்லாம் நல்லா நல்லா ஜோராக இருக்குது அப்படினா நீங்கள் அப்புறம் இது கொடுத்தீங்கள்ல இந்த நுண்ணூட்டச் சத்து ஒன்று கொடுத்தீங்கள்ல ஆமாம் ஆமாம் அதுவும் அடித்தேன் அதுவும் நல்லா நல்லா ரிசல்ட்டு நல்ல அருமையான அருமையாக இருக்குது அதெல்லாம் இப்போ அது இப்போ அறுத்தால் இப்போ இப்போ இப்போ இன்னும் ஒரு பதினைஞ்சு நாளில் அறுவடைக்கு வருது நெல்லெல்லாம் நல்லா திரட்சியாக இருக்குது நல்ல நெருக்கமாவும் இருக்குது மணி ஆ நல்லா நல்லாயிருக்கு அதெல்லாம் அதுக்குதான் அப்புறம் இந்த இந்த அதுதான் இந்த மருந்து கொடுத்தீங்கள்ல இந்த சிவிக்னு ஒன்று குடுத்தீங்கள்ல ஆ ஆ அது அது நல்லா இருந்தது அதுவும் கொடுத்தீங்க அப்புறம் இந்த இன்னொனு கொடுத்தீங்க இந்த இந்த பேரென்ன நல்ல பேருங்க டப்புனு ஞாபகம் வரமாட்டேங்குது இந்த இந்த தானிய நிறமாற்ற நோய்க்கு நல்லா அடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்களே அது பேரென்ன ம் இது பம்பர்னு ஒரு மருந்து சாரி பம்பர் பம்பர் ம் பம்பர்னு ஒரு மருந்து பம்பர் ஆ அதும் அருமையான மருந்து அது என்ன என்ன இப்போ என்னமோ டைய்க்குளோசலோ என்னமோ குளோசலோ என்னது இந்த கெமிக்கல்னு சொன்னீங்க அதான் நல்ல ஆ நல்லா நல்லாயிருந்தது இப்ப என்ன கோனம் என்ன என்னமோ இருந்துது பிரபுகோனார்செல் ஆ எனக்கு கெமிக்கல் நேம் வந்து பேபிகோனார்செல்லு இப்ப வியாபார பேர்தான் பம்பர் அது கொடுத்தீங்க நல்லா ஜோரான நல்ல ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு நல்லா இருந்தது அப்புறம் பணமெல்லாம் பணமெல்லாம் அப்போக்கி அப்போ கொடுத்துட்டேன் உங்கள்ட்ட அதை கடன் வைச்சிக்கல ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போ தான் கொடுத்து வாங்கினேன் அப்புறம் நேராக கொடுத்தேன் நான் அப்புறம் பரவாயில்ல அப்புறம் அடுத்ததுக்கு ஒ வருவேன் வர்றேன் ஆ வர்றேன் வர்றேன் வர்றேன் வர்றேன் வர்றே வர்றே ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாமாம் மா மா மா ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது அருமையாயிருக்கு இப்போ உங்கள்ட்ட நான் முடிஞ்சவொடனே உங்கள்ட்ட சொல்கிறேன் பேசுகிறேன் வந்தவொடனே பேசுகிறேன் சரி நல்லது ஆ சரி சரி சரி சரி